நம்ம சேலம் மாவட்டத்துக்கின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பொதுவான கலாச்சாரங்கள் சமூக இதெல்லாம் இருக்குது எப்படின்னா மற்ற மாவட்டங்கள் தவிர்த்து நம்மள்து தனிமையாக தெரியும் அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடி ஒன்று அப்போ தேங்காய் சுடுவோம் எல்லோரு வீட்டிலியும் அது எந்த மாவட்டத்துலேயும் பண்ணுறதில்ல சேலம் மாவட்டத்தில் மட்டுந்தான் பண்ணுறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காவை எடுத்து அதுலேருந்து தண்ணியை எடுத்து வெளியே வச்சிட்டு அப்புறமா அவல் அப்புறமா அதுக்கூட பொட்டுக்கடல்ல அதெல்லாம் கொஞ்சம் வறுத்து கொஞ்சம் வேக வச்சு அந்த தேங்காய் அந்த குட்டியாக ஓட்டை போட்டு அதுக்குள்ளாறே அதுக்குள்ளே போட்டு அப்புறம் அந்த எடுத்து வைச்ச தேங்காய் தண்ணியை நாங்கள் உள்ளாரே ஊற்றி மேலே குச்சி அந்த ஓட்டையில் சொருகி வச்சு அந்த இதெல்லாம் வெளியே வராதமாதிரி சொருகி கூட்டமாக எல்லோருமே நின்று ஒரு பத்து பதினஞ்சு பேர் நின்று எல்லோருமே சிரிச்சு பேசிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நெருப்பு மூட்டி அதில் எல்லாத்தையும் நாங்கள் அது வேகவைப்போம் அந்த தேங்காய் குச்சியை நேராக வச்சு அந்த தேங் இந்த சுடு வைப்போம் அது பேருதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் சுடுதல்ன்னு சொல்லுவோம் நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு சேலம்க்கு தனிமையாக தெரியும் எல்லாமே இந்தமாதிரி தேங்காய் சுடுதல் அப்படின்னாலே சேலம் மாவட்டம் தான் அது அது அடுத்து பார்த்தீங்கன்னா உணவில் பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு தட்டுவடை செட் இது இப்போ எப்படின்னா இந்த சேலம் ஸ்பெஷலே இந்த தட்டுவடை செட்டுதான் சேலாம்னாலே தட்டுவடை செட்டுதான் வேறு எங்கேயுமே கிடைக்காது விதவிதமான தட்டுவடை செட்டு டே வே இது விதவிதமான சு சுவையில் அதுமாதிரி எல்லாமே நமக்கு கிடைக்கும் இங்கே இங்கே இருந்து எல்லா இடத்துக்கும் போனதுதான் தட்டுவடை செட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அதை விட்டிங்கன்னா நமக்கு முக்கியமான முக்கியம் அந்த ஆடி திருவிழாதான் அதுதான் எந்த மாவட்டத்துலேயும் பண்ணுறதில்ல இந்த தட்டுவடை செட்டுக்கூட வ இங்கேயிருந்து போனவங்கெல்லாம் வேறு ஒரு ஊரில் பண்ணிகிட்டுதான் இருக்காங்க ஆனால் இந்த ஆடி திருவிழாவ சேலம் மாவட்டத்தில் இருக்க மக்கள் மட்டும் தான் பண்ணுறாங்க வேறு யாரும் பண்ணுறதில்ல ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இந்த கலாச்சாரம் தெரியும் அந்த ஆடி ஒன்றன்னைக்கி அந்தமாதிரி பண்ணா ஆடி பதினெட்டு அன்னைக்கு எல்லோரும் காவேரியில போய் குளிப்பாங்க ஏன்னா மகாபாரதத்தில் வந்துட்டு அந்த பதினெட்டு நாள் சண்டை முடிஞ்சு அந்த தண்ணியில வந்து அந்த கத்தியெல்லாம் கழுவு அதை சொல்லுவாங்க ஸோ அதனால் எல்லாம் ஆடி பதினெட்டுக்கு போவாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஆடி ஒன்றுக்கு தேங்காய் சுடுறது அப்படின்னாலே சேலம்தான்